இந்தியாவில் பழமையான கலாச்சாரம் தமிழ் மொழி ஆகும் தமிழ்மொழியானது அனைத்து மக்கள் இடையேயும் மிகவும் தகவல் தொழில்நுட்பம் பரிமாற்றத்திற்கு ஏதுவான மொழியாக தமிழ்மொழி உள்ளது அவர்கள் சுலபமாக புரிந்துகொள்வதற்கு மொழியாக உள்ளது இதில் திருவிழாக்கள் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மக்கள் தமிழ்மொழியை சுலபமாகத் தெரிந்து கொள்கிறார்கள் தமிழ்மொழியானது அனைவருக்கும் புரிந்துக்கொள்ள கூடிய மொழியாக உள்ளது நமது விழாக்களில் சரஸ்வதி பூஜை தீபாவளி பொங்கல் மற்றும் அனைத்து விஷேசங்களும் தகவல் பரிமாற்றம் என்பது அனைத்து மக்கள் இடையேயும் சிறப்பாக உள்ளது சரஸ்வதி பூஜை அன்று சரஸ்வதி தாய் கல்வி கடவுளுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது தீபாவளி அன்று சூரிய வழிபாடு பொங்கல் அன்று மக்கள் அனைவரும் சூரிய தேவனை வழிப்பட்டு பொங்கலோ பொங்கல் என்று கத்தி கூப்பல் கூச்சல் போட்டு மகிழ்வார்கள்